நமது மாவட்டத்தில் வந்து சில உள்ளூர் அரசாங்க முன் முயற்சிகள் வந்து எடுக்கிறது அதில் வந்து இலவச கணுக்கால் காலணிகள் மகளிர் சுயஉதவி சங்கம் மூலமாக மக்கள் வந்து நிறைய பலன் அடைகின்றனர் இலவச பா குழந்தைகளுக்கு வந்து இலவச பாட புத்தகங்கள் இதெலலாம் வந்து அரசாங்கம் வந்து உதவி செய்வது நமக்கு இலவச புத் பாட புத்தகங்கள் மூலமாக வந்து குழந்தைகள் வந்து நிறைய உதவி பெறுகின்றனர் ஏரிகள் தூர் வாரி வந்து நிறைய வந்து தண்ணீர் வந்து தேக்கி வைக்கிறாங்க